கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம் இது வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது எல்லாம் மா அந்த அதாவது விஎச்ஓகள் சமூக நல விரிவாக்க அலுவலர்கள் இவங்களுடைய உதவியோடு விடுபடாமல் எல்லாேருக்கும் அதுக்கான அதாவது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இந்த திட்டத்தில் பயன் பெறணுமென்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி செஞ்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான அது நல்லாவே போயிட்டு இருக்குது அந்த திட்டம் சா அதோடு அதோடு மட்டும் இல்லாது கல்வி பெண்கள் பெண்கள் வந்து உயர்க்கல்வி கட் பயிலணும் அ அவங்கள வந்து பாதியில் இது நிற்க கூடாது அப்படின்றத்துக்காக ஊக்கப்படும் விதமாக வந்து அந்த பெண்களுக்கு வந்து இந்த பெண்கள் உரிமை இது ஓ காலை கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய படிப்பு செலவிற்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த திட்டம் ஸ்கீம் அந்த ஸ்கீம் இப்போ நல்லாவே போயிட்டு இருக்குது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சுகாதார திட்டங்கள் சுகாதார சுகாதாரத்தை பொறுத்தவரைக்கும் சுகாதாரம் அனைத்து மருத்துவமனைகளும் சிறப்பாக மருத்துவர்கள் செயல்படுகிறார்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு தகுந்த எந்த என்ன எல்லா டைம்லேயும் ஒரு அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி இருக்குது மிகவும் சிறப்பாக இருக்குது அந்த மருத்துவமனை அங்கே வந்து நல்லா ட்ரீட்மென்ட் பார்க்குறாங்க வறுமை ஒழிப்புக்காக இன்னும் என்ன செய்கிறாங்க அப்படினால் நம்ம என்ஆர்ஜி பணியாளர்கள் அவங்க வந்து அந்த ஸ்கீமில் வந்து சுழற்சி முறையில் பணியாளர்களுக்கு வேலை கொடுத்து வறுமை நிலை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நல்ல திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது மக்களுக்கு